விலங்குகள் மேய்ப்பதற்கு பசுமையான நிலங்கள் அது வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது சில இடத்துலதான் வந்துட்டு பசுமையான நிலங்கள்ருக்கு அதுவும் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கிராமம் சைடு வில்லேஜ் சைட்லதான் வந்துட்டு ஃபுல்லாவுமே இருக்குது இங்கே மோஸ்ட்லி வந்துட்டு விலங்குகள் சாப்பிட்றது அது முக்கியமா மாடு சாப்பிட்றது எல்லாமே பேப்பர்ஸ் மட்டுந்தான் அதுங்கள் எங்கே பார்த்தாலும் புல்லே பக்கத்தில் இருந்தாலும் அது பேப்பரைதான் எடுத்து சாப்பிடுதே தவிர புல்லை சாப்பிட மாட்டேங்கிது அந்தளவுக்கு ஆயிடிச்சு ஃபுல்லாக அந்த போஸ்டர் இந்தமாதிரி ஒட்டுறதுனால ஃபுல்லாக அந்தமாதிரி ஆயிடிச்சு